நீங்கள் ஓப்பன் ப்ளேஸில் ந நீச்சல் அடிக்கிறப்போ ஆள் ஒருத்தவங்கள எப்போயும் உங்கள் பார்வையோடையே வெச்சுக்கங்க ஏனால் உங்களுக்கு ஏதா ஒன்றுன்னா அவங்க ஓடி வந்து காப்பாத்தற மாதிரி ஏதா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நி இடோம் இருக்கும் ஆறு இருக்கும் ஆழம் நிறையா இருக்கும் சில இடத்துல தண்ணி இழுவ ஜாஸ்தியாக இருக்கும் பாறையும் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீச்சல் அடிக்கிறப்போ காலை கையை வேக வேகமாக அடிக்காமல் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இறங்கிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க ஆரமித்திங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நீரோ தண்ணி வேகத்தை பொறுத்து நீங்கள் நீச்சல் அடிக்கிறது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வேகம் இருக்குது நம்ம இவ்வளோ நீச்சல் இவ்வளோ வேகமாக அடித்தா தான் நம்ம நீந்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியும் பாறை இது மாதிரி இரு இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போவது கொஞ்சம் பெட்ரு ஏனால் பாறை இருக்கிற இடத்துல நீங்கள் காலை வேகமாக எடுத்தீங்கன்னா காலில் தான் அடிபடும் மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு குதிக்கக்கூடாது தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிங்க மேலேருந்து குதிச்சு நீச்சல் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்ட்டோம்